அப்போலாம் எல்லார்கிட்டயுமே ஆண்ட்ராய்ட் அது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைல் யாருக்குமே அந்த அளவுக்கு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க ரொம்ப ரேர்ராக நூற்றுல ஒரு பத்து பேர் அப்படிதானு வச்சுக்கோங்களன் பத்தில் ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அதும் ரொம்ப அப்போது வந்து ஆண்ட்ராய்டோடய வெலை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததனால் அவ்வளோவா யாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு யூஸ் பண்ணிணது இல்லை ரொம்ப கா காசு அதிகமாக வச்சுருக்குறவங்க மட்டும் யூஸ் பண்ணிகிட்டிருந்தாங்க நார்மல் சாதாரண மக்கள் எல்லோருமே கீபேடு மொபைல்ங்கிற நோக்கியா சாம்சங் அந்த மாதிரி கீபேடு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யூஸ் பண்ணிகிட்டிருந்தாங்க ஸோ அது எதுக்காகனால் ஜெஸ்ட்டு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பக்க தூரமாக இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்கள் கிட்டையோ இல்லை நம்ம குடும்பத்தினர் இங்கே தூரமாக இருக்கிறாங்க ஒரு சீக்கிரமாக அவங்க கிட்ட பேசணும் ஏதாவுது விஷயத்த சொல்லணும்கறத்துகாகலாம் மட்டும்தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிணோம் அப்புறோம் குறுஞ்செய்தி மெசேஜ்னு ஒன்று இருந்துச்சு அதையும் ஏதும் முக்கியமான விஷயங்கள அக்கோண்ட் நம்பராக இருக்கட்டும் ஏதுவா இருந்தாலும் டைப் பண்ணி அதுலையே அனுப்பி பேசிக்கிறது நண்பர்களுக்குள்ள உரையாடறதா இருந்தால் எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜஸ்தான் அப்போலாம் நான் படிக்கிற காலத்தில் டெக்ஸ்ட் மெசேஜ்தான் காலேஜ் படிக்கிறப்பலாம் ஆனால் இப்போதான் எல்லாரும் சின்ன குழந்தைங்க டூவல்த்து படிக்கிற குழந்தைங்க டூவல்த் என்ன சிக்ஸ்த் படிக்கிற பிள்ளைங்க கையிலையே ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்துருச்சு எல்லோருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க காய்கறி கடை வச்சுருக்குறவங்கள்லருந்து எல்லோருமே அவங்களோடய பண பரிவர்தனையாக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஃபோன்லையே வந்துருச்சு தனியாக காசு கையில் வச்சுக்குணும் வச்சுக்காம கையில் கா காசு இல்லாமலேயே மொபைலில் மட்டுமே அக்கோண்டில் வச்சுட்டே எல்லா இடத்துக்கும் நம்ம போய்ட்டு வந்துடலாங்குற அளவுக்கு இன்னும் பஸ் டிக்கெட் மட்டும்தான் வந்து லோக்கல் சாதாரண பஸ் டிக்கெட் மட்டும்தான் ஜீபே அந்தமாதிரி ஆன்லைன் பேமெண்ட் இல்லாமல் இருக்குது அதுவும் வந்துருச்சினால் கையில் காசே நம்மளுக்கு தேவை இல்லை எல்லாமே மொபைல்லையே போய்ரும் ஸோ அந்த மாதிரி மொபைலில் இந்த இந்த க இப்போது இந்த ரீசண்டாக என்னென்ன மொபைலில் ஆப்பு நிறைய யூஸ் பண்ணுறோனு பார்த்தோன்னா எல்லோருமே யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் ஒன்று மெய்னாக வாட்ஸ்அப் இல்லாத ஃபோனே கிடையாது இப்போதிக்கி ஆண்ட்ராய்ட் எடுத்துகிட்டோனால் முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறது ஃபோன் ஆப்பிலையே இருக்கிறதுனு வச்சு பார்த்தோன்னா அது தனி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லோருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க மெய்னா ஒன்றே ஒன்று ஒன்று அடுத்தது மெயில் ஜிமெயில் ஜிமெயில் கூகுள் க்ரோம் க்ரோம் கூகிள் க்ரோம் அப்புறம் ஜிமெயில் இதுவும் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற இது ஒருத்தவங்க மொபைலில் க்ரோம்மை அவங்க யூஸ் பண்லனாலும் வாட்ஸ்அப் எல்லாரோடய ஃபோன்லையுமே யூஸ் யூஸ் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க அப்போ எல்லாரும் தூரத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்க சொந்தகாரவங்கள்கிட்ட பேசுறதாக இருக்கட்டும் இப்போ முன்னாடிலாம் வாட்ஸ்அப்பில் தூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேச முடிஞ்சிச்சு காலில் வீடியோ காலாக இருக்கட்டும் நார்மல் காலாக இருக்கட்டும் பேச முடிஞ்சிச்சு ஆனால் இப்போலான் வாட்ஸ்அப் காலை பேன் பண்ணியாச்சு அதனால வெறும் டெக்ஸ்ட்டு மெசேஜு வாய்ஸ் நோட் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பேசிக்கிறதுக்கு போட்டிம்னு ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க அந்த அந்த மூலத்தில் போட்டிம் மூலமாக எல்லோரும் வீடியோ காலில் பேசிக்கிறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து வாட்ஸ்அப் தான் அப்புறோம் ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க க்ரோம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா யூடியூப் இன்னொரு எல்லாரோடய ஃபோன்லையும் வாட்ஸப் மாதிரியே இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றா யூடியூப் வலம் வந்துட்டு இருக்குது யூடியூப் யூஸ் பண்ணாமல் யாருமே கிடையாது ஏன் குழந்தைங்களுக்கு கூட யூடியூப்பில் சேனல் ரைமிங் ரைம்ஸ்ஸாக இருக்கட்டும் அந்த கார்டூன்ஸை வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க அதுங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்குங்க ஸோ யூடியூப்பும் தவிர்க்க முடியாத ஒரு ஆப்பு யூஸ் பண்ணுற ஆப்பாக வந்துட்டு ஆண்ட்ராய்டில் வந்திருச்சு ஆண்ராய்ட் மொபைல் இப்போது எல்லோருக்குமே யூஸ் ஃபுல்லாக தான் இருக்குது அதிலையே பார்த்தோன்னா இப்போ நல்ல நல்ல பயன்களும் இருக்கிற சைடு அதே அளவு தீய தீய தீய விளைவுகள் தீய பயனுங்களும் அது தீமைகளும் நிறைய இந்த ஆண்ட்ராய்டினால் இருக்குது இப்போது நம்ம இப்போ வேலை பார்க்குறவங்க பெரியவங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கானால் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அவங்க யூஸ் பண்ணியேதான் ஆகணும் இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பள்ளி பள்ளிக்கு போகிற பிள்ளைங்க குழந்தைங்களுக்குமே இப்போ பசங்களுக்கும் ஆண்ட்ராய்ட் மொபைலு வேணுமானால் கட்டாயம் அவர்களுக்கு தேவை அவசியமே கிடையாது ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் வீட்லேருந்து ஆன்லைன் வகுப்புகளுக்கு போயிருந்தாங்க அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சி அவர்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் அது மூலமாக ஸும் மூலமாக ஸும் கிளாஸஸ் கவனிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் நோட்ஸ் அனுப்பி டீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எல்லாமே இந்த பேண்டமிக் சிட்டுவேஷன்ஸ் எல்லாமே நம்ப கடந்து வந்துட்டோம் இப்போ அவர்களுக்கு மொபைல் ஏதுமே தேவையே கிடையாது ஆனால் பேரன்ட்ஸ் இப்போ வரைக்கும் அவர்களுக்கு மொபைல் அலோவ் பண்ணி அவங்கள்ள அது சாதாரண விஷயமா போய்டுச்சு அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் வச்சுட்டா அது அவங்களுக்கு அடிக்டே ஆயிட்டாங்க நிறைய பசங்க ஒரு அளவுக்கு ஒரு இப்போ இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேல் உள்ளவங்கனால் அது ஒரு மெச்சுரிட்டி இருக்கும் மொபைலில் எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்பிடிங்கிறது இருக்கும் ஆனால் சின்ன பசங்களுக்கு அந்த மெச்சுரிட்டி இருக்காது அவங்க எந்த விதமாக வேணாலும் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம் தகாத நிறைய தகாத ஆப்பு வீடியோஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் அவங்க பார்த்து அவங்க வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால மொபைல் ஃபோன்ஸை நிறைய யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்க தீய பழக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே வகையில் சில நன்மைகள் மட்டுமே இருக்குது அதிகமாக தீமை தீமையே இருக்கிறதுனால பள்ளி மாணவர்கள் எல்லாம் மொபைல் ஃபோன்ஸை வாட்ஸ்அப் மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணிடலாம் மற்றபடி அவங்கள தாண்டி வந்து பார்த்தோன்னா இப்போது மொபைல்லையே எல்லா விஷயங்களும் ஒரு ஃபோன் கையில் இருந்துச்சுனா எல்லா விஷயங்களையுமே அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கெலாம் நம்ம மறக்கிற விஷயத்த கூட நம்ம மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி அலாரத்தை ஃபிட் பண்ணி செட் செட் பண்ணி வைக்கிறத்துக்கு மொபைல் யூஸ் ஆகுது அப்புறம் நிறைய நம்மளுக்கு அது எந்த விஷயோம் ஏதாவுது ஒரு விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் தேவை ஜென்ரல் நாலேஜ் தேவை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் யூடியூப்பாக இருக்கட்டும் கூகிள் க்ரோமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே போய்ட்டு அந்த என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிணோனா ஃபுல் டீடைல்ஸ் டாப் டு பாட்டம் டீடைல்ஸ் நம்மளுக்கு கையில் வந்து நிக்குது ஸோ அதுக்கு மிக பெரிய ஒரு நன்றி வந்து நம்ம வாட்ஸ்அப்க்கு நம்ம சொல்லி நன்றிபட்ரு பட்டிருக்கோம் அதை விட இன்னொரு விஷயோம் என்னான்னா ஜீபே கூகிள் பே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நிறைய ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆப் இருக்குது ஜீபே ஃபோன்பே பேடீஎம் அப்டின்டு அது மூலமாக நம்ம கையில் பணம் அர்ஜெண்ட்டுக்கு நம்ம கையில் பணம் இல்லை இன்னொருத்தவங்க மூலமாக அக்கோண்ட்லையுமே இல்லை அப்படின்னா அடுத்தவங்க இன்னொருத்தவங்க நம்ம சொந்தகாரவங்க அம்மா அப்பாகிட்ட இருந்து இல்லை நண்பர்கள்டேருந்து உடனே வந்து கால் பண்ணி சொன்னோம்னா அமௌண்ட் அவங்க போட்டு விடறாங்க நம்ம இக்கட்டான சூழ்நிலைகள கடந்து வந்துடறோம் ஸோ அந்த மாதிரி கூகிள்பே அந்த மாதிரி ஆப் இருக்கிற ஆன்லைன் பேமெண்ட் ஆப் இருக்கிறது நம்மளுக்கு நிறைய ஒரு சங்கடங்களை வந்து இக்கட்டான சிச்சுவேஷன்ஸில் இருந்து மீண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய நன்மைகளும் இருக்குது அதே சைடு பை சைடு தீமைகளும் இருக்குது அந்த தீமைகளை கொறச்சுட்டு நல்ல விஷயங்களுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தினோனா அது ஒரு மிக பெரிய அருமையான அற்புதமான ஒரு க மனுஷன் கண்டுபிடிச்ச கருவியில் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலும் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டுதான்